ஹலோ யார் யாருங்க

ஆ ஹலோ யார் சொல்லுங்கள் ஆ ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா இன்னைக்கு வந்து பேரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மீட்டிங் இருந்தது ஆ அதான் சரி இதுவரைக்கும் யாரும் வரலையேன்ட்டு நான் கால் பண்ணியிருந்தேங்க அவன்ட்ட கேட்டு ஓ வெளில வந்திருக்கீங்களா ஆ ஆ இல்லை இல்லைங்கம்மா அவனை பற்றி கொஞ்சம் இதெல்லாம் சொல்லணும் அவன் முந்தி நல்லா படிச்சிட்டுருந்தான் இப்போ சரியா படிக்கமாட்டேன்கிறான் இப்போ அதான் அதெல்லாம் சொல்லணும் ஆ அதான் நான் டெய்லிக்கும் நான் டைரியில் நோட் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பார்க்குறீங்களா என்னென்னு தெரியலை அவன் எதுவும் பண்ணாமல் வரான் இங்கே கிளாஸில் முன்ன நல்லா படிச்சிட்டுருந்தான் ஃபஸ்ட்டு ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் வாங்குவான் இப்போ ரொம்ப வொர்ஸ்ட்டாக இருக்கான் அதான் அவனை பற்றி எதுனா சொல்கிறத்துக்கு என்னத்த மேம் டைரி இல்லைல்ல டைரி தான் டெய்லி எழுதிக் கொடுக்க சொன்னேனே அவன்கிட்டே எழுதிக் கொடுக்குறேன் அவன் வந்து அப்படியே எடுத்துட்டு வரான் நீங்கள் உங்கக்கிட்டே காமிக்காமல் அப்படியே வரான் அவன் அப்புறம் கிளாஸ்லியே அவன் சரியா படிக்கிறதில்லை சரி அதெல்லாம் சொல்லணும் தான் நீங்கள் என்னைக்கு வர்றீங்க ஊரிலேருந்து சரி நாளைக்கு நீங்கள் யாராவது ஒருத்தங்க வந்து வந்து பாருங்கம்மா அவன் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் இதான் என்னுடைய நம்பரு நீங்கள் நம்பரை நோட் பண்ணி வைச்சிக்கோங்க நான் டெய்லிக்கும் டைரியில் ஏதாவது அவனுக்கு இதெல்லாம் எழுதிக் கொடுக்குறேன் டாஸ்க் கொடுக்குறேன் அவன் எதுனா கொடுக்குற ஹோம் ஒர்க்குலாம் அவன் பண்ணாமலேயே வரான் அதான் என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க எதாவதுன்னா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் டெய்லியும் இது பண்ணி நான் நானும் இங்கே பார்த்துன்னுதான் இருக்கேன் சரி அது தான் சொல்கிறத்துக்கொசரம் உங்களை வர சொல்லியிருந்தேன் அவன் சொன்னான் அவங்க இல்லை அப்படின்ட்டு சரி அதுக்கு தான் நான் வந்து ஆ ஆ உக்கார வைச்சிருக்கேன் அவனையும் இல்லை யாராவது வருவாங்களான்னு இல்லை வருவாங்களான்னு பார்த்தேன் யாராது நீங்கள் யாராது ஒருத்தவங்களாவது வந்து வாங்கிட்டு போகணும் அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தவங்களாவது வாங்க இல்லை இல்லை நானே அனுப்ச்சுட்டுடுறேன் நாளைக்கு காலைல நீங்களே வந்து ரேங்க் கார்டை வாங்கிக்கங்க ஆ சரி சரி சரி சரி சரிங்க சரிங்க மேக்ஸு வரல தமிழும் வரமாட்டேன்து அவனுக்கு சுத்தமாக தமிழ் வரல தமிழ் இப்போ தான் ரொம்ப மார்க்கு கம்மியாகுது நல்லா தான் படிப்பான் எல்லாமே இப்போ என்னமோ கொஞ்சம் படிப்பில் ஒரு இது இல்லாமயே இருக்கான் ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரியே இருக்கான் அவன் நீங்கள் ஏதாவது வீட்டில் டிவி டிவி கீவி பார்க்குறான்னா டிவி ஃபோனை கொடுத்து ஆ டிவி ஃபோன்லாம் கொடுத்துட்றீங்க போல் இருக்குது அவன் அந்த படிப்புலேயே அந்த நாட்டம் போக மாட்டேன்து அவனுக்கு சரிங்க இனிமேல் நாங்கள் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க நானும் இன்னும் ஒரு கால் பண்ணி சொல்கிறேன் ஆ சரிங்கம்மா நீங்கள் நாளைக்கு வந்து அவர் வந்து வாங்கிக்கட்டும் சார் வந்து வாங்கிக்கட்டும் அவங்க அப்பா வந்து வாங்கிக்கட்டும் ரேங்க் கார்ட் வந்து நான் இன்னைக்கு அனுப்ச்சுட்டுடுறேன் அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போன போன வருஷம்லாம் போன வருஷம்லாம் நல்லா படித்தான் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு ரொம்ப மோசமாக மார்க் எடுத்திருக்கான் போன வருஷம் நல்லா படிப்பான் இப்போ ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு ரொம்ப மார்க் மோசமாக மார்க்கெடுத்திருக்கான் படிக்கிற பையனாச்சே ஏன் இவ்வளோ வொர்ஸ்ட்டாக இது படிக்கிறானேன்னு ஒரு இதாக இருந்தது அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்

ஆ சரிங்க சரிங்க ஓகே ஓகே இந்த நம்பர் தான் ஆ